ஹலோ மேம் நான் அபிதாவோடய பேரெண்ட் பேசுகிறேங்க அபிதாவோடய பேரெண்ட் பேசுகிறேன் மேம் மேம் என் பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் எனக்கு ஒரு சவன் டேஸ் லீவ் வேணும் ஆமாம் மேம் இப்போ வந்துகிட்டு ஸ்கூல்லேருந்து வரும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனதுக்கு அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வைரல் ஃபீவர்னு சொல்லிருக்காங்கள் நீங்கள் பெட் ரெஸ்ட் வந்து ஒரு சவன் டேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம் மேம் அது வந்து அது பெட்ரெஸ்ட்டில் இருந்தால் தான் சரியாகும்னு சொல்லிருக்காங்கள் அதனால் எங்களுக்கு லீவ் வந்து வேணும் மேம் ஓகே மேம் ஓ அது பரவால்லை மேம் நான் ட்யூஷன் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் மேம் ஆனால் இப்போ ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா அது பெட் ரெஸ்ட் இருந்தால் தான் சரியாகும்னு சொல்லிட்டாங்கள் ஓகே மேம் அப்போ நான் ஒரு ஃபை டேஸ் லீவ் எடுத்துக்கிறேன் லீவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் பேசுகிறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஓகே மேம்